இப்போ வந்து ஸ்டாம்ப்புனு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து விலை மதிக்க முடியாத பொருள்ல ஒன்றா இருக்குது அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ண ஸ்டாம்ப்பெலாம் நம்ம வந்து இப்போ சேகரிச்சு வந்து மியூசியத்தில் வச்சிருக்கோம் அந்த மியூசியத்தில் வச்சிருக்கங்காட்டி நம்ம வந்து கல்விலேருந்து ஸ்கூலேருந்து மாணவர் மாணவிகள்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இதனால் நம்ம வரலாறுகளும் தெரிஞ்சிகிறக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ண நாணயங்களும் அதில் வந்து ஒன்றா இரு இருந்துட்டு வருது பழங்காலத்து நாணயங்கள் வந்து விலை விலைமதிக்க முடியாத பொருள்ல ஒன்றா இருக்குது அதுவும் மியூசியத்தில்தான் இருக்குது மியூசியம் வந்து நம்ம வரலாறு வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சிக்கிறக்க வேண்டி ரொம்பவுமே ஏதுவாக இருக்குது கல்வியில் வந்து அது ரொம்ப அதிக பங்கு வகிக்கிறங்காட்டி மியூசியத்தில் வந்து எல்லா விதமான பொருட்களும் கொண்டு போய் வைக்கிறாங்க ஸ்டாம்ப் ஆகட்டும் இந்த கூழாங்கற்கள் ஆகட்டும் எல்லாமே கொண்டு போய் அங்கே வைக்கிறங்காட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது பழங்காலத்து நாணயங்கள் இந்த அரச காலத்தில் யூஸ் பண்ண நாணயங்கள் முதக்கொண்டு அங்கே மியூசியத்தில் வச்சிருக்கங்காட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது மாணவர்கள் வந்து அங்கே பார்க்கங்காட்டி கல்வி அறிவு திறன் வந்து ரொம்ப அதிகமாகுது கல்வி மதிப்பு வந்து உயர்ந்துகிட்டே வரும் அதனால வந்து மியூசியத்தில் வந்து அனைத்து பொருளையும் வச்சிருக்குறாங்கள்